வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் மேம் சொல்லுங்கள் மேம் எஸ் மேம் சொல்லுங்கள் மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் போட்டுக்கலாம் மேம் மேம் எஸ்எஸ்எல்சியில் அவங்க எவ்வளோ மார்க் மேம் வாங்கிருந்தாங்க சூப்பர் மேம் கண்டிப்பாக யூ வில் கெட் த சீட் மேம் மேம் சொல்லுங்கள் மேம் எஸ் மேம் அது வந்து எப்படி கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிஃபோர் ஜாய்னிங் த ஸ்கூல் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எண்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வைப்போம் மேம் அந்த எண்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சண்டேஜ் வந்து உங்கள் பொண்ணு மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் மேம் அதாவது லெவன்த்து ஃபுல்லாகவே அவங்க ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் டுவெல்த்து வந்து அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது மேம் பட் இங்கே ஹாஸ்ட்டல் ஃபெசிலிட்டிஸ்ஸும் இருக்குது உள்ளுக்கே கூட நீங்கள் அவங்கள ஹாஸ்ட்டலில் கூட ஜாய்ன் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் ஹாஸ்ட்டலுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் ஆ எஸ் மேம் அது வந்து எப்படின்னா தனித் தனியாக கார்ட் கொடுத்துருவோம் ஸோ அவங்களுக்கான அந்த ஸ்டடி ரூம்ஸ் அதுவும் வச்சு கொடுத்துருவோம் தென் அவங்களுக்கு வந்து இன்சைட்லேயே ஒரு ஒரு லைப்ரரி வந்து அவங்க புக்ஸ் ரிலேட்டடாக அவங்களோடய நோட்ஸெல்லாம் வச்சு ஒரு இதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் மேம் ஆ நியர்லி உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து ஒரு மூணு பேர் இருப்பாங்கள் டோட்டலி நாலுபேத்துக்கு ஒரு ரூம் அந்த மாதிரி இருக்கும் இன்சைட்லேயே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் மேம் இல்லை மேம் ஸ்கூல் உள்ளுக்கே ஹாஸ்ட்டல் இருக்குது இன்சைட்டில் நீங்கள் ஹாஸ்ட்டல் எடுத்துக்கலாம் இட்ஸ் அவைலபிள் நீங்கள் இப்போ கூட வந்தாலும் போட்டுக்கலாம் மேம் ஸோ இஃப் யூ நாளைக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸாம் எழுத வைங்க மேம் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ரெடியூஸ் ஆகிடும்ல மேம் ஸோ நாளைக்கே வந்து அவங்களை ஜாய்ன் பண்ண வச்சுருவோம் எக்ஸாம் எழுத வைங்க மேம் ஃபஸ்ட்டு தேங்க் யூ மேம்